கேஸ் வாங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இப்போலாம் மழை காலத்தில் அடுப்புலலாம் செஞ்சா விறகெல்லாம் நனஞ்சிரும் அதனால் செய்ய முடியாது அதே விறகையும் பத்திரப்படுத்தணும் ஆனால் இப்போ கேஸ் வந்ததுலருந்து எங்கள் வீட்டில் சீக்கிரமாக சாப்பாடு ஆயிவிடுது நானும் சீக்கிரமாக ஸ்கூலுக்கும் போயிவிடுறேன் அப்பாவும் சீக்கிரமாக வேலைக்கு போயிவிடறாங்க எங்கள் அம்மாவும் சீக்கிரமாக வேலைக்கு போயிவிடறாங்க எங்கள் அண்ணன் சீக்கிரமாக காலேஜுக்கும் போயிவிடறான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு கேஸ் ஒன்று இல்லன்னா நாங்கலாம் ரொம்ப லே கஷ்டமாக இருக்கும் மழை காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கேஸ் வந்ததுலந்து அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சீக்கிரமாகவும் சமையல் ஆயிருது